எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக வந்து தக்காளி விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பாகக்கா பீர்க்கங்கா முள்ளங்கி முருங்கிக்கா இது எல்லாமே வந்து எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் இயற்கையாக வந்து வளர்க்குறாங்க அதே போல் வந்து கேரட்டு உருளைக் கிழங்கு மண்ணில் விளைய கூடிய பொருட்களுக்கும் எந்த வந்து இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறோம்ங்க எந்த அதுக்கும் மருந்து வந்து பயன்படுத்துகிறது இல்லை அதே போல் கொத்தமல்லி கருவேப்பலை கீரை வகைகள் அனைத்துக்குமே வந்து அதுக்கும் மருந்து பயன்படுத்துகிறது இல்லை அதுவும் வந்து இயற்கையாகவே வந்து எங்கள் மார்க்கெட்டுக்கு வருது அது வந்து நாங்கள் வந்து வெளி ஊர்களுக்கு பயன்படுத்துகிறோம் பக்கத்தில் வந்து பெங்களூர் ஓசூர் ஆந்திரா கர்நாடகா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து அனுப்பி விடுறோம்ங்க இது எல்லாமே வந்து இயற்கையாக வர கூடிய காய்கறிகள் அதே மாதிரி கீரை வகைகள் இது எல்லாமே வந்து இயற்கையாக தான் நாங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறோம்